இப்போது வந்து நாங்கள் டிவி வாங்கினது அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து நாங்கள் எல்லாம் படம்லாம் நாங்கள் வீட்டில் இருக்கும் போது பார்த்துன்னு இருந்தோம் இப்போ ரிப்பேர் ஆகிட்டவொன்னே எங்களால் வந்து பார்க்க முடியலை அது மாதிரி பார்க்க முடியாமல் இருக்கும் போது எங்களுக்கு வீட்டில் இருக்கும் போது போர் அடிச்சிச்சு அதுக்கு அப்புறம் திரும்பி நாங்கள் டிவி ரிப்பேருக்கு கொடுத்தோம் ரிப்பேருக்கு கொடுத்தவுன்னே போய் ரிப்பேர் பண்ணிகின்னு வரதுக்குள்ளேயே எங்களுக்கு அது கொஞ்சோம் எதுவும் பா சரியானபடி எங்களுக்கு இல்லை அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டிவி ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு நாள் ஆகிடுச்சு நாள் ஆகிட்டவுன்னே அது ரிப்பேர் பண்ண உடனேயும் டிவி சரியாக முன்னே இருந்த மாதிரி எங்களுக்கு கிளாராக இல்லை அந்த டிவி அது வந்து கொஞ்சோம் இதுவாகவே இருந்திச்சு பார்க்குறதுக்கு அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த டிவி வந்து திரும்பி கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டோம்